இந்த பகுதியில பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வந்து சீலா மீன் கிடைக்கும் கனவா மீன் கிடைக்கும் கனவா மீன்லாம் கொஞ்சம் வில அதிகமாக இருக்கும் வில அதிகமாக போகும் மற்றபடி வஞ்சிரம் மீனு அதிகமாக போகும் பாறை மீன் நெய் மீன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகம் நல்ல விலைக்கு போகும் அந்த ஒ சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ஒரு கிலோ ஐந்நூறுரூவா அறநூறுரூவா வரைக்கும் கூட போகும் வஞ்சிரம் மீன்லாம் ஆயிரம் கணக்கில் ஆயிர்ரூவா ஆயிரத்து ஐந்நூறுவாய்க்கு கூட கிலோ போகும் ஆனால் நாங்கள் மொத்தமாக கொண்டுப்போய் ஏலம் போடுறதுனால ஏலத்தில் விடுறதுனால அதில் ஏலத்தில் வர்ற வருமானத்தை வச்சு தான் நாங்கள் இது பண்ண முடியும் அதனால சில மீன்களுடைய விலை வந்து கிலோக்கணக்கில் ஒரு கிலோ இவ்வளவு அப்படின்னு சொல்லமுடியுமே தவிர நாங்கள் கொண்டுவர மொத்த மீனுக்கும் இவ்வளவு விலை கிடைக்கும் அப்படின்னு எங்களால் நிர்ணயம் பண்ணி சொல்லமுடியாது அது அங்கே போய் ஏலம் விடுற இடத்துல ஏலதாரர்கள் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த விலைக்கு தான் அதை கொடுக்க முடியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க சீலா மீன் வந்து ஒரு கிலோ அறுபதுருவாய்லேருந்து நூற்றி இருபது ருவா வரைக்கும் விற்கும் கிலங்கா மீன் ஒரு இரநூறுவா இரநூத்து ஐம்பதுருவா வரைக்கும் இருக்கும் சங்கரா மீன் முந்நூறுரூவா நானூரூவா வரைக்கும் கூட வில போகும் மற்றபடி சின்ன சின்ன மீனுங்க கனவா மீன்லாம் வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்கு அப்படிங்கறதுனால அந்த மீனுங்களெல்லாம் வில கொஞ்சம் அதிகமாக சொல்லி அதிகமா விற்போம் அவ்ளோ தான் இங்கே கிடைக்கிற மீனுங்க